மற்றவங்களுக்கு நான் நடனப்பயிற்சி கொடுக்கும் போது அது பெரிய உரிமையாக இருந்துச்சு அவங்கள வந்து கரெக்டாக எங்கே போய் ஆடப் போகிறாங்க எந்த ஸ்டேஜ் ஆடப் போகிறாங்களோ அவங்களோட நடனத்தை வந்து எல்லாரும் அது ரொம்ப பெருமையாக பேசணும் அப்படின்னு அப்படின்னு என்னோட நினப்பு ஃபுல்லா அதுலேதான் இருந்துச்சு அதனாலேயே அவங்களுக்கு வந்து ரொம்பவும் நுண்ணியமாக அவங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்க எப்படி எப்படி பண்ணுறாக அது ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் வந்து நம்பர் சொல்லி ஒன் டூ த்ரீ இந்தமாதிரி நம்பர் சொல்லி இப்படிலாம் அவங்கள நான் பண்ண வச்சனால அவங்களுக்கு உண்மையிலே பெரிய பாராட்டும் கிடச்சுது அந்த அனுபவம் எனக்கு எப்படி இருந்துச்சுனா சரி நம்மனால நம்மனால முடிஞ்சதுவரைக்கும் அவங்களுக்கு என்னமா சொல்லிக் கொடுத்துருக்கோம் ஏன்னா ஏன்னா ஸ்கூலில் வந்து நான் லீட் பண்ணணால அவங்க எப்படிலாம் சொல்லிக் கொடுத்துருக்கோம் ஆனால் இவங்க ரொம்பவே உண்மையில் அதேமாதிரி என்னோடய உழைப்பையும் வச்சு அவங்க ஓகே அப்படினு எடுத்துக்கிட்டு பொறாமை எதுவுமே படாமல் அவங்க வந்து ச உண்மையில் ரொம்பவே நல்லா ஆடுனாங்க அப்போது அவங்களுக்கு வந்து வேற எப்படி சொல்லிக் கொடுத்தோன்னா ரொம்ப நேரமாச்சு அடு அப் அது பிராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரமாச்சு அதுக்கும் அவங்க டைம் ஒதுக்கி நான் சொல்கிறனால நான் கேட்குறனால நான் சொல்றதை நம்பி அவங்க உண்மையில் ரொம்ப நல்லா ஆடுனாங்க அதுவும் இல்லாமல் எந்த கருத்தும் சொல்லாமல் இது பிடிக்கல அது பிடிக்கல எந்த வேறுபாடுமே இல்லாமல் அவங்க உண்மையிலே நடனப்பயிற்சிக்கு ஓகேவும் சொன்னதுனால் அதை நடனம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு அதனால் எந்த கோபம் எந்தப் பொறாமையும் இல்லாமல் என்னால் சொல்லிக் கொடுக்கவும் முடிஞ்சிடுச்சி அதுக்கப்புறம் அவங்க ஸ்டேஜில் ஃபர்பார்மென்ஸ் பண்ணி ரொம்பவே பெருமையான பேரும் எடுத்தாங்க அந்த பேரு வந்து அவங்க ஆடுனனால அவங்களுக்குதான் கிடைக்கும் எனக்கு வந்து அவங்க சொல்லி தான் கிடைக்குனால அவங்களுக்கு பெருமை கிடைச்சால் போதும் அப்படின்னு இந்தமாதிரியே இருந்துச்சு